எங்கள் ஊரில் வந்து சினிமா தியேட்டருன்னா வந்து நிறையா இருக்குது அதில் வந்து இங்கே வந்து திரிச்செங்கோட்டில் வந்து ஜோதி தியேட்ரு தெரியும் நிறைய தியேட்ரு இருக்குது அப்படி எனக்கு வந்து ஒரு எனக்கு அஜித்தும் தளபதி படமும் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் வந்து ஈரோடுதான் போவேன் அவங்க ரெண்டுபேர்த்த படத்தை அவங்க ரெண்டு பேர்த்தோட படம் வந்து ரிலீக்ஸ் ஆச்சுன்னா வந்து நான் ஈரோடுதான் போய் பார்ப்பேன் ஈரோடில் ஈரோடில் வந்து பெரிய தியேட்ராக இருக்கும் அங்கே வந்து ஏசி ரூம்மு அங்கே சாப்புடறத்துக்கு வந்து ஸ்னாக்ஸ் அதை அந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும் ரெஸ்ட்ரூம் வசதி வந்து நல்லா நீட்டாக இருக்கும் திரிச்செங்கோட்லையும் நீட்டாகருக்கும் ஸ்னாக்ஸ் வசதி உண்டு திருச்செங்கோட்டில் வந்து மற்ற படம்னால் வந்து திருச்செங்கோட்லியே பார்த்துக்குவேன் அஜித்து தலை அஜித்தும் விஜய் படமும் வந்துச்சுன்னா மட்டும் நான் ஈரோடு போய் பார்ப்பேன் ஏனால் வந்து எனக்கு ஈரோடு போய் பார்த்தா மட்டும்தான் அந்த படத்தை பார்த்த மாதிரியே இருக்கும் நான் ஈரோடு போய்தான் பார்ப்பேன் ஈரோட்டில் இருக்கிற தியேட்ரு வந்து பெரிசா இருக்கும் அந்த தியேட்ரு அங்கே வந்து ஏசி அப்புறோம் நிறையா ஃபெசிலிஸ்டிஸ்லாம் இருக்குது சாப்பிட்றத்துக்கான வந்து உணவகம் வந்து நெற நல்லா நிறையா ஸ்னாக்ஸ்ஸு பண்டங்களெலாம் நிறையா இருக்கும் தின்பண்டங்கள் நிறையா இருக்கும் அதெல்லாம் வாங்கி நான் சாப்பிடுவேன் நான் வந்து எங்கள் அப்பாவோடுயேதான் எங்கள் அப்பாவோ அம்மாவோ வருவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவைங்க எல்லாத்துக்கூடையந்தான் போவேன் ஆனால் வந்து எங்கள் அப்பா கையை மட்டும்தான் பிடிச்சிட்டு அதிகமாக போவேன் ஏனால் வந்து எங்கள் அப்பாதான் எனக்கு வந்து ஸ்ன ஸ்னாக்ஸ்ன்னால் வந்து எனக்கு எங்கள் அப்பா வாங்கி தந்துடுவாரு பாப்பா கேட்டுகிட்டே இருக்காள் வாங்கிக்கொடும்பாங்க எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா வந்துட்டு நான் வாங்கி தர மாட்டேன் அவள் சாப்பிடான்னா வீட்டில் வந்து சாப்பிடமாட்டா படம் பார்க்க வந்தமுன்னால் படத்தை மட்டும் பார்க்கலாம் அப்படின்பாங்க ஆனால் வந்து அப்பா அப்படி இல்லை அப்பா கூட போறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேயாவது வெளியெ போய்டோனாவே அப்பா எனக்கு இது வேணும்னா அதை அதை அடுத்த நிமிஷம் இங்கே வந்து எனக்கு நிற்கும் என்ன என்னதான் வாங்கிக்கொடுத்தாலும் மறுபடியும் அப்பா எனக்கு வாங்கிக்கொடுப்பாரு தம்பிக்கும் வாங்கிக்கொடுப்பாரு அதிகமாக அப்பா என் மேலேயும் என் தம்பி மேலேயும் பாசம் வச்சுருக்குறாரு அப்படி நான் படத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் எங்கள் அப்பா கூடதான் நான் போவேன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா அந்த தின்பண்டம் நல்லா வாங்கி தருவார் அதுவுமில்லாமல் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனாங்கன்னால் திருச்செங்கோட்டில் இருக்கிற தியேட்டருக்குதான் கூட்டிகிட்டு போவாங்க அப்பாவாக கூட்டிகிட்டு போனாங்கன்னால் வந்து ஈரோடு கூட்டிகிட்டு போயிடுவாரு அது அது ஒரு என்ஜாய்மென்ட்தான் அதனால என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஸ்னாக்ஸ் சாப்பிட்டு நல்லா படத்தை பார்த்துட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்துடுவேன் இதுதான் என்னோடய வந் என்னோடய தியேட்டரோடய திரைப்படம் வந்து அஜித்தும் விஜய்தும் போட்டால் மட்டும் ஈரோடு போய்டுவேன் மற்றப்படி இங்கேதான் பார்ப்பேன் மற்ற இதுக்கெலாம் வந்து இங்கேயே பார்த்துருவேன் நான் எங்கள் அப்பாவோடுதான் செல்வேன்